நம்ம நட்டுவச்சு செடி மரம் இதெல்லாம் நல்லா வளர்ந்து பூ பூத்து குலுங்கிறதை பார்க்கும் போது நம்ம குழந்தைங்களே ஓடி ஆடி விளையாட்ற மாதிரி ஒரு உணர்ச்சி ஏற்படும் ஏன்னா நம்ம கையால் நட்டு நம்ம கையால் தண்ணிர் பாய்ச்சி நம்ம கையால் வர வச்சு அந்த செடியும் மரமும் காய்க்கு வரும் போது ஒரு விவசாயிக்கு தன்னுடைய முழு பலனையும் அடைகிற சந்தோசம் கிடைக்கும்